இன்று பல்வேறு வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னு சொன்னா இன்னக்கு ரோபோட்டிக்ஸ் நேனோ டெக்னாலஜி போன்ற அநேக தொழில்நுட்பங்கள் மாணவர்களுக்கு ஒரு உந்துகோலாக இருந்து மாணவர்கள் அந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ அதிக வளர்ச்சி அடைந்து அது இன்னக்கு அநேக மாணவர்கள் விரும்பி படிக்கத்தக்கதான பாடங்களாக மாறிகிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நுண்ணியமாக இருக்கு நேனோ டெக்னாலஜி அதெல்லாம் பற்றி இன்னக்கு அநேக மாணவர்கள் படிக்க விரும்புகிறார்கள் அது மாத்திரம் இல்லை மனிதர்களால் செய்ய முடியாதது ரோபோடிக்ஸ் மூலியமாக பா இப்போ பண்ணிக்கிட்யிருக்காங்க அதனால் மாணவர்கள் விரும்பி ரோபோடிக்ஸு இந்த நேனோ டெக்னாலஜி போன்ற தொழில்நுட்பத்தை விரும்பி படிச்சிட்யிருக்காங்க இதெல்லாம் கேட்க ரொம்ப ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சி வளர்ந்துகிட்டு இருக்கு மாணவர்கள் மத்தியில்